இப்போ நம்ம ஊர் காரைக்குடி அந்த பகுதியிலலாம் வந்து என்ன அப்டின்னால் வந்து ரோஜா ஆப்பிள் அந்த மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான தாவரங்கள்லாம் இங்கே வந்து வளர்வது வந்து ரொம்ப கடினம் இப்போ வந்து கடுமையான கோடை அந்தக் காலத்துலலாம் வந்து ரோஜாப் பூலாம் வந்து ரொம்ப பராமரிக்க முடியாது அதே மாதிரி குளிர்ச்சியான தாவரங்கள்லாம் இன்னும் நிறையா இருக்குமில்ல அதலாம் வந்து பராமரிக்க முடியாது வெயில் காலத்தில் அதேமாதிரி இப்போ குளிர் காலத்தில் வந்து கீரைச் செடிகள் அதேமாதிரி இந்த தண்டு உள்ள தண்டுலேருந்து வளருமில்ல தாவரங்கள் அதெல்லாம் வந்து அதிகமாக வந்து பராமரிக்க முடியாது ஏன்னா தண்ணி பட்டு அழுகிடும் அதனால வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து தண்ணி வந்து தேங்கியே நிற்காம தண்ணி வந்து ஓடிகிட்டே இருக்கணும் ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சின்னா அது வந்து செடிகளுக்கு வந்து பாதிப்பை தான் கொடுக்கும் அதனால தண்ணி வந்து நீரோட்டம் வந்து ஓடிடணும் நிற்கக்கூடாது அந்தமாதிரி இடத்துல வந்து தாவரங்கள் வளர்க்கணும் கடுமையான கோடைக் காலத்தில் எப்படி வளர்க்கணும் அப்படின்னா தண்ணி வந்து தேங்கி நிற்கிற மாதிரி தேங்கி நிற்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் நம்ம வந்து வளர்க்கணும் ஏன் அப்படின்னா வந்து கோடைக் காலத்தில் வெப்பம் அதிகமாக இருக்கும் நீர் வந்து அதிகமாக வந்து எவாப்ரேட் ஆகி வந்து போயிக்கிட்டே இருக்கும் அதனால வந்து நம்ம நார்மலாக வந்து நீர் வந்து எவாப்ரேட் ஆகி போயிடும் அதனால வந்து நமக்கு தண்ணீர் வந்து செடிகளுக்கு வந்து பற்றாக்குறை இருந்துக்கிட்டே இருக்கும் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதனால தண்ணி தேங்கி நிற்கிற மாதிரி இடத்துல வளர்த்தோம் அப்படின்னா வந்து அது வந்து நல்லா வளரும்